ஹோட்டல்கள் தாபாக்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்கள் தாபாக்கள் இதுலலாம் வந்து கொஞ்சம் சாப்புடுறதுல்ல ஏன்னா வந்து ஒரு ஒரு இதாக கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டு சாப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதியிக் கொஞ்ச ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஹோட்டல் போய்விட்டு சாப்புடுறோம் இல்லைனா தாபா போய் சாப்பிடுவேனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பளோட பாரம்பரிய சாப்பாடு டிஃபனாக இருக்கட்டும் மதிய அல் இதாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய சாப்பாடு லைட்டாக எதாவது சாப்பிட்தான் கண்டிப்பாக வருவேன் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இதாக சாப்பிடுவேனா பிரியாணி அந்த மாதிரி எதா சாப்பிடுவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு விருப்பட்டது பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு தான் ஏன்னா வந்து வீட்டு சாப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒரு தரமான சாப்பாடுன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் வராத சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு மட்டும் தான் ஹோட்டல்கள் சாப்புடலாம் எப்போயாவுது போய்விட்டு சாப்பிட்றதோ அந்த மாதிரி வந்தும் பார்த்தீங்கன்னா ப கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் பட் ஆனால் வந்து என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க